எங்கள் ஊரில் வந்து பிஎஸ்என்எல் ஏர்டெல் அப்புறம் வந்து வோடஃபோன் ஜியோ இந்த நெட்வொர்க்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிது பட் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஏர்டெல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஏர்டெல் வந்து அது அதனால் வந்து நிறைய முன் மற்ற மற்ற பிளான்ஸை விட இது வந்து ஈஸியாக நெட்வொர்க் கிடைக்கிது ப்ளஸ் வந்து எங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபோன் பண்ணும்போது எந்தவொரு காலும் கட்டாகிறது இல்லை நெட்வொர்க்கும் ப்ளஸ் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுனால எங் எங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணவும் கரெக்டாக இருக்குது அப்புறம் வந்து ஏ ஏர்டெல் வந்து மற்ற ப்ளான் மற்ற ப்ளானை விட இது வந்து ஈஸியாக நெட்வொர்க் கிடைக்கிது இப்போ ஏதாவது நம்ப சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோன்னால் சப்போஸ் வந்து இப்போ நாங்கள் வந்து ஸ்டூடண்ட்டாக இருக்கக்குள்ளே இப்போ ஏதாவது ஒரு எங்களுக்கு தேவையான சப்ஜெக்டில் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நாங்கள் ஏதாவது சர்ச் பண்ணிகிட்டுருக்கோம்னா மற்ற டேட்டாவில் இருந்து மத் மற்ற டேட்டால்லாம் எப்படி இருக்குன்னால் நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சடனாக ஆஃப் ஆகிடும் பட் வந்து இந்த ஏர்டெல் வந்து அப்படி இருக்கிறது இல்லை எங்களுக்கு வந்து ஆல்டைம் எப்பையுமே வந்து நெட்வொர்க் கிடச்சிட்டே இருக்கும் அதனால் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சரி நாங்களும் சரி ப்ளஸ் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி வந்து ஏர்டெல் தான் எல்லோருமே ப்ரிஃபெர் பண்ணிருக் பண்ணியிருக்காங்க